அம்மை நோய்களை பற்றிய விழிப்புணர்வுலாம் ஸோ நடக்குதுங்க சொல்லித் தர்றாங்க இந்த நோய் வந்து இதனுடைய இந்த அறிகுறி இருந்தால் இது இதனுடைய இந்த நோய் அப்படின்றதெல்லாம் சொல்லித் தர்றாங்க ஆனால் அதுக்கான நிகழ்ச்சிகளையும் கவர்மெண்ட் வந்து நடத்துதுங்க